நம்ம கிராமங்களில் முதுகு வலி வந்துட்டால் அதை எப்படியெல்லாம் குணப்படுத்துவாங்கனால் ஆயில் மசாஜ் எடுத்துப்பாங்க இல்லை நல்லெண்ணெயை போட்டு நல்லா முதுகில் தேய்ச்சு விடுவாங்க இல்லை அந்த உலக்கைய வைச்சு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு உருட்டு உருட்டி விடுவாங்க நல்ல வெயிலில் மணலை நல்லா சூடுப்படுத்தி அதை ஒரு ஒத்தடம் மாதிரி கொடுப்பாங்க உப்பை வடை சட்டியில் போட்டு வறுத்து அதை ஒரு இதாக பண்ணி சூடு பண்ணி இது பண்ணுவாங்கள் மேலே வைச்சு அமுத்துனாங்கனால் அந்த வலி நல்லா ரிலீஃப் ஆகும் நெட்டை எடுத்துவிடுவாங்க சூப்பராக இருக்கும் இதனால் இந்த வைத்தியம் எல்லாம் பண்ணுறதுனால சீ சீக்கிரம் அந்த குணம் நல்லாகிரும் இதே பார்த்துக்கிட்டிங்கனா சீரக தண்ணியை சூடு பண்ணி அதை ஒரு கஷாயம் மாதிரி வைச்சு குடிப்பாங்க அதுவும் கேட்கும் முதுகு வலிக்கு இது இன்னும் நிறைய வைத்தியம் நிறைய இருக்குது கிராமங்களில் இதெல்லாம் பண்ணுனால் முதுகு வலி கண்டிப்பாக குணமாகிடும்